நான் வந்து டூ வீக்ஸ் முன்னாடி ஒரு கபோர்டு வாங்கின அது என்ன ஆச்சினால் அந்த லாக்கர் வந்து பிஞ்சு போச்சிங்கள் அது ஓப்பேன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது கீறல் விழுகுது அந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து உறிஞ்சு வந்துடுச்சு